நாங்கள் வந்துங்க கடலூர் மாவட்டத்தில் நெய்வேலியில் இருக்கோங்க எங்களை சுற்றி வந்து நிறையா பழங்குடியினர்லாம் அவங்கவங்க வையித்து புழப்புக்குகாக வராங்க அவங்க பேச்சு வந்து எங்களுக்கு புரி அவங்க வேறு வேறு மாடுலேஷனில் பேசுகிறாங்ளே தவிர நம்ம பேசுகிறத வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்க எங்கள் பேச்சு வந்து அவங்களுக்கு புரியுது அதே நெய்வேலியில் வந்து வடநாட்டவரெலாம் இருக்காங்க அவங்க வந்து அவங்க எங்கோளுடைய தமிழில் வந்து அவங்க கற்றுக்குறாங்க நாங்கள் பேசுகிற தமிழ் அளவுக்கு அவங்க பேசமாட்டங்கராக பேசமாட்டாங்க எங்கள் தமிழ் வந்து அவங்களுக்கு புரியுது அவங்களோடைய பேச்சு தான் எங்களுக்கு புரியாது அவங்க மொழிப்பேச்சு எங்களுக்கு தமிழர்களுக்கு நம்ம நெய்வேலியில் இருக்கிறவங்கலுக்கு அது புரியாது நாம் பேசுகிற தமிழ் வந்து அவங்க சுத்தமாக புரிஞ்சிகின்னு நமக்கு தகுந்த மாதிரி அவங்கள்லாம் வாழுகிறாங்க